சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார் காலையில் டி காலையில் க பால் பால் காஃபி க பால் காஃபி பிஸ்கெட் பாதாம் பால் இதுல்லாம் அரேஞ்ச் பண்ணித் தருவோம் நம்மக்கிட்ட எப்போயுமே சுவையாக தான் இருக்கும் எல்லா சாப்பாடும் எல்லாம் தரமான இட்லி தோசை வடை பொங்கல் இதெல்லாம் வ ம் அப்புறோம் நம்மக்கிட்டே ஆ சொல்லுங்கள் சார் நம்மக்கிட்டே ஆட்ரு எடுக்கிறவங்க எல்லாமே நல்லா நல்ல ஒரு ஆ எல்லாமே புதினாச் சட்னி தேங்காய் சட்னி எல்லாம் சுவையாக இருக்கும் சார் எல்லாமே நேட்சுரலாக எல்லாமே இல்லை இல்லை எல்லாமே நேட்சுரலாவே எதுவுமே மார்கெட்டுலேர்ந்து நான் நேரடியாக எடுத்துட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாவே எடுத்துட்டு வந்து செய்கிறது நான் ரெடி பண்ணித் தருவோம்

அப்படில்லாம் எந்த ஒரு எங்கள் கேட்ரிங்ஸ் இதுலேருந்து எதுவுமே நடக்காதுங்க சார் நோ சார் மதியம் எப்படியும் உங்களுக்கு மே மெனு எப்படி மதியம் மதியம் சாப்பாடு கேட்குறீங்களா மதிய சாப்பாடு மாதிரி கேட்குறீங்களா இல்லை மார்னிங் கேட்குறீங்களா மதியங்களா பிரி பிரியாணி போடுவோம் பிரியாணி நீங்கள் கொடுக்குற ஆட்ரை பொருத்து இருக்குது பிரியாணி செய்வோம் அப்புறோம் நீங்கள் கேட்ட சிக்கன் சிக் டூ ஹண்ரட்ப்பா ஆ டூ ஹண்ட்ரட்ப்பா சரிங்கள் ஏன்னால் நேரில் சொல்கிறேன்னு சொன்னீங்கள் சொல்லிக்கலாமா மெனு சொல்லிக்கிலாமா என்னென்னா ச ரெடி பண்ணுங்க மதியம் மதியம் மதியத்துக்கு என்னென்னா செய்வோம்னு அது மதியன்னா நான்வெஜ் சாப்பிட்றவங்க பிரியாணி இந்த சிக்கன் சில்லி போடுவாங்கள்ல அது அது செய்வோம் அப்புறோம் அடுத்தது அந்த நான்வெஜ் நான் ஆ சில்லி பரோட்டா எல்லாம் அல்லாமே ஆல் த ஆல் வெரைட்டி எல்லாமே ஃபுல்லாவே தண்ணி ஃபுல்லா ஆர்ஓ வாட்ரு தான் சார் க்ளீனு தான் சார் ப்யூரிட் இதுப் பண்ணிருக்காங்க அப்புறோம் க்ளோஸ் அண்ட் டோஸு மண்டபம் மண்டப பற்றி ஃபுல்லா ஏசி தான் அதைப் பற்றி நீங்கள் இங்கே கவலைப்படத் தேவை இல்லைங்க சார் உங்க ஃபேம்லிலேருந்து வர்றவங்களுக்கு ரூம் முதக்கொண்டு அரேஞ்ச் பண்ணித் தர வேண்டியது எங்கள் பொறுப்பு சார் பரவாயில்லைங்க சார் சார் நீங்கள் எப்போ சார் வர்றீங்க ஆட்ரு கொடுக்க எப்போ சார் எங்கள் காண்டாக்ட் நம்பர் தர்றீங்களா உங்கள் காண்டாக்ட் நம்பர் சரிங்க சார்

ஓகே ஓகேங்க சார்